கண்ணன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா இல்லைங்க அங்கே ரெடிமேட் சப்பாத்தில்லாம் கிடைக்குங்களா என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குதுங்க சரிங்க அதில் ஓகேங்க அதில் எத்தனை பீஸ் கிடைக்குங்க எத்தனை பீஸ் இருக்குதுங்க ஒரு பாக்கெட்டில் பத்து பீஸ்ஸுங்களா ஒரு பீஸ் என்ன ரேட்டு வரும்ங்க

சரிங்க சரிங்க மேம் இல்லைங்க இப்படி குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோங்க நாங்கள் அதனால அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் எது தரமானதுன்னு நல்லா பார்த்து

ஐ எல்லாம் எல்லோரும் வாங்குகிறவங்க ஆ ஆச்சி கம்பெனி வாங்கிட்டு போகிறாங்களா ஓகேங்க அது ஒரு பத்து வாங்கினேன்னா அது என்ன எவ் எதாவது ஆஃபர் ஏதாவது தருவீங்களா சரிங்க சரிங்க இப்போ குவாலிட்டிலாம் அதில் நல்லாருக்குங்கில்ல சரிங்க சரிங்க

அதான்ங்க இல்லைங்க இப்போ எங்கள் வீட்டில் மாவு வந்து திடீர்னு தீர்ந்துருச்சுங்க நான் இப்போ தான் புதுசாக வாங்குறேங்க நானு அதனால தான் சரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்ங்கில்ல அதனால தான் கேக்கிறேங்க நான் ஓகேங்க ஓகேங்க இப்போ எத்தனை மணிக்கு கடையெல்லாம் திறப்பீங்க ஓப்பன் ஆ சரிங்க ஓகேங்க ஓகேங்க சரிங்க இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்தங்கன்னா ஆட்ரு பண்ணி நீங்கள் ரெடியாக எடுத்து வெச்சிடுவீங்களா சரிங்க இல்லைங்க அதான்ங்க இப்போ பௌல்லாம் ஃப்ரீயாக குடுக்குறீங்கில்ல அப்பிடினா ஒரு பத்து பீஸுக்கு ஒரு இருபது பீஸ்ஸாக நாங்கள் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கிருவோங்கில்ல அதனால் தான்ங்க சரிங்க நீங்கள் ஆமாம்ங்க சரி நீங்கள் எடுத்து வையுங்க நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்ங்க ஆ ஆமாம்ங்க சரிங்க எடுத்து வெச்சிடுங்க ஆ ஓகேங்க தேங்க்யூங்க